மருத்துவமனை நிர்வாகம்னா அதெல்லாம் வந்து கரெக்டாக தான் இருக்குது நிர்வாகம் வந்து கரெக்டாக தான் இருக்குது ஆனால் வந்து யாரும் மக்கள் நம்பி ஜிஹெச்சுனா போக மாட்டேன்கிறாங்க அது ஒன்று இருக்குது அதுக்கப்றம் சிகிச்சை எல்லாம் வந்து இப்போது ட்ரிப்ஸுலாம் போட்டு போனாங்க அப்படின்னா வந்து திருப்பி கவனிக்க மாட்டேன்கிறாங்க அதுக்கப்றம் ஊழியெரெல்லாம் வந்து கரெக்டாக பத்தல ஊழியரில் வந்து பத்தல ஜிஹெச்சுக்கு நிறைய பேர் போகிறாங்க ஆனால் வந்து ஊழியர்லாம் பத்த மாட்டேங்குது அதலாம் ரொம்ப பிரச்சனையாக தான் இருக்குது மற்றபடி மருத்துவமனை நிர்வாகம்லாம் வந்து நல்லா இருக்குது